ஹலோ நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகர்லேர்ந்து பேசுகிறேன் உடல் இடைய குறைக்க முயற்சி பண்ணுறவுங்களுக்கு அந்த காலத்தில் வந்து நிறையா இருந்துச்சு ஆனால் ஹெல்த்து ஃபுட்டு இருக்கிறதுனால வந்து நம்பளுக்கு எந்த குறைபாடும் இல்லை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இருக்கும் அந்த காலத்தில் சாப்பிட கூட ஒன்றும் பிரச்சனயில்லை ஆனால் இப்போ இருக்கிற இதில் வந்து சாப்பாடு சரியில்லை எல்லா ஜங்க் ஃபுட்டாக இருக்கு அதெலாம் சாப்பிட்டாக்கா உடல் எடை இன்னும் கூடும் அதனால உடல் குறைக்கிறதுக்கு நம்ப ஸ்டேடியம் போயிவிட்டு கிரௌண்டு போய் நடைப்பயிற்சி செய்வோம் எக்ஸைஸ் செய்வோம் ஜாக்கிங் பண்ணுவோம் வாக்கிங் பண்ணுவோம் நல்லா மூணு கிரௌண்ட் நாலு ரவுண்ட் அடிப்போம் படிக்கட்டு ஏறுறது இறங்குறது அதெலாம் நிறைய செய்வோம் அப்போ தான் கொஞ்சம் நம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும்

நடந்துக்கிட்டே இப்போ இது போவோம் வருவோம்